இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விளம்பரம் மற்றவங்களை சென்றடைவதற்கு நிறைய காரணங்கள் நிறைய வழிகள் இருக்குது அதில் சொல்ல போனால் என்னன்னால் இப்போது மோஸ்ட்லி கைபேசி கைபேசியில் தான் இப்போ பலவகையான விளம்பரங்கள் எல்லோருக்குமே சென்றடையுது அந்த காலத்தில் கைபேசி அப்படிங்கிறது யார்க்கிட்டையுமே இல்லை இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லார்க்கிட்டையுமே சின்ன குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்க்கிட்டையுமே கைபேசி அப்படிங்கிறது இருக்குது ஸோ கைபேசியை நம்ம ஒரு வாயிலாக எடுத்துக்கலாம் இன்னொன்று டிவி டெலிவிஷன் டெலிவிஷன் எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க காலையில் இருந்து நைட்டுலருந்து அப்போது ஒவ்வொரு டிவி ஷோக்கும் மிடிலில் மிடிலில் நடுவில நடுவிலையும் ஒரு விளம்பரத்தை போடுறாங்க அதை பார்க்கும் போதும் நம்மளுக்கு மக்களுக்கு ஈர்ப்பு அப்படிங்கிறது வர ஆரமிக்குது ஓகே இங்கே போனால் நல்லா இருக்கும் அங்கே போனால் நல்லா இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸ்சாம்பிளுக்கு ஒரு ஒரு ஸேரீ விளம்பரமே வருது இந்த கடையில் அழகளகான நடிகைகள் அழகளகான தெரிந்த முகங்கள் நடிக்கிற சீரியலில் நடிக்கிறவங்களே கூட வருவாங்க அவங்களை பார்க்கும் போது இவங்க இதை கட்டிருந்தாங்களே நம்பளுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு விளம்பரமும் டிவி டிவி ஷோக்கு நடுவில் வர கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் இப்போ ஏதாவது படம் பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப்லயே ஏதாவது அதுலையும் விளம்பரங்கள் அப்படிங்கிறது வரும் அது நம்ம ஸ்கிப் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமலையும் போகலாம் அப்போ அப்படி வரும் போது அந்த மாதிரி இதுவும் பார்க்கலாம் இன்ஸ்ட்டாகிராமில் நம்ம விளம்பரங்களை விடலாம் இல்லை அதுக்கு வந்து காசு கொடுத்தும் பண்ணலாம் இல்லை காசு கொடுக்காமலையும் ப்ரோமோட் பண்ணலாம் அது வகையாகவும் அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க ஸோ ஃபேஸ்புக் இருக்குது இந்த மாதிரி நிறைய வாயில்கள் இருக்குது இல்லை ரோட்டில் வந்துட்டு ஸ்டிக்கர் அடுச்சு ஒட்டுறது இல்லை நோட்டிஸ் போட்டு பீப்புளுக்கு கொடுக்கறது இல்லை இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரயில் நிலையங்களிலையே விளம்பரங்கள் சொல்ல ஆரமிச்சுட்டாங்க அதிலையே அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஓடிகிட்டு இருக்கும் ஸ்கீரீனில் ரயில் நிலையங்களில் ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது இந்த காலத்தில் அந்த காலத்தில் சொல்ல போனால் எதுவுமே இருக்காது விளம்பரங்கள் செய்கிறதுக்கு டிவி இருக்கற யாராவது வீட்டில் அவங்க பார்க்கணும் முடியும் நோட்டிஸ் அடிச்சி ஒட்டுவாங்க ஆனால் இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் மாறிடுச்சி ஸோ எல்லா எல்லா பீப்பிலையும் சென்றடைய கூடிய மெயின் காரணம் அப்படினு பார்த்திங்னா அலைபேசி தொலைபேசி அப்படிங்கிறது தான் நம்ம கைபேசி வாயிலாகவே எல்லோருக்குமே போய் சேரும் இன்னொரு விஷயம் வேறு என்ன இப்போது ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குது அப்படினா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு குக்கிங் ஷோவே நடக்குது குக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு செஞ்சு காட்டுறாங்க நம்ம அதை டிவி வழியா பார்த்துகிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஸோ அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு விளம்பரம் செய்கிறோம் இப்போ என்னோடய நகை கடையோ எக்ஸ் எக்ஸ்சாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க என்னோடய நகை கடை பேரை வந்துட்டு அந்த அவங்க சமைச்சிட்டு இருக்காங்கள்லை அவர்களுக்கு பின்னாடி இருக்க கூடிய சுவற்றில் பதிவு இருக்கும் ஸோ அந்த ஷோவையும் நம்ப பார்த்துட்டு இருப்போம் பின்னாடி என்னுடைய நகை கடையோடய பேரும் அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மக்கள் கண்ணில் பதியும் இப்போ அவங்க எங்கேயாவது நடந்து போயிகிட்டு இருக்காங்க அப்படினா என்னுடைய கடையை பார்க்கும் போது இது அந்த ஷோவில வந்துச்சுல அந்த நிகழ்ச்சியில வந்துச்சுல அப்படினுட்டு அவங்களுக்கு என்ன தான் இருக்குது அப்படினு ஒரு போய் பார்க்க தோணும் கரெக்டாக ஸோ அது தான் ஐ கேச்சிங் நம்மளுக்கு பா பார்த்ததும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது தெரியப்பட்ட ஒரு எடம் அப்படினு அவங்க மனதுல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக போய் அங்கே என்ன இருக்குது சரி நம்மபோய் பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்டு போவாங்க இன்னொரு விஷயோம் இன்ஸ்ட்டாகிராம் மொபைல் நம்ம கைபேசி கைபேசியை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம என்ன மாதிரியான விளம்பரங்களையும் எல்லோருக்குமே தெரியப்படுத்தலாம் ஸோ அப்படிங்கும் போது மெயின் எனக்கு பொதுவாக இருக்க கூடிய விளம்பரம் அப்படினு பார்த்திங்கன்னா கைபேசியில நம்ம வந்துட்டு விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது தான்